ஆமாங்க மேடம் கேபிஆர் காய்கறி மண்டி தான் மேனேஜர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் மேடம்

சொல்லுங்கள் மேடம் எவ்வளோ மேடம் நீங்கள் என்னென்ன காய்கறின்னு சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன் அமௌன்ட் சொல்றன் நான் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதே மாதிரியே பண்ணிக்கிலாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் இருங்க மேடம் வெங்காயம் தக்காளி பச்சைமிளகா

ஓகே ஓகே ஓகே எல்லாத்துலையும் எவ்வளோ எவ்வளோ மேடம் வேணும்

அறுபது கிலோ முட்டைகோஸ்

கத்திரிக்காய் மாங்காய்

ஓகே கேரட்

மேடம் ரேட் வந்து ஆமாம் மேடம் இது ஒரு ஹோல்சேல் டீலர் தான் மேடம் இது அது இருங்கள் வரேன் நான் எல்லாத்துக்கும் அமௌன்ட் போட்டு நான் சொல்கிறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காலாம் வெங்காயம்லாம் கிலோ நூறுரூவா மேடம் உங்களுக்காக நான் ஐம்பது கிலோ ஐம்பது ரூவா போட்டுக்குறேன் நான் எல்லாத்திலையும் கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்திலையும் உங்களுக்கு ஃபிப்ட்டி பர்சண்டேஜ் தான் போட்ருக்கேன் நான் மொத்தமாக இல்லை மேம் அவ்வளோலான் தரமுடியாது மேடம் வேணா ஒரு ஆயருவா ரெண்டாயருவா வேணா கொறக்கிறேன் மேடம் மொத்தத்துலேர்ந்து சரிங்களா எல்லாமே நான் டிஸ்க்கவுண்ட் போட்டு தான் உங்களுக்கு போட்டுருக்கேன் நான் ஓகேங்ளா மொத்தத்துல எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை குறைக்கிறேன் மேடம் மேடம் இப்போ ஓகே டோட்டலாக உங்களுக்கு ஒரு பதினேழாயிரத்து ஐநூறுரூவா வருது மேடம் ஓகேங்ளா நீங்கள் நான் போட்டது ஓகேங்ளா ஒகே நான் நானே உங்களுக்கு நான் கிலோக்கு கிலோலே கிலோக்கே நான் உங்கள்கிட்ட வந்து பாதி பாதி அமௌன்ட் ஆமாம் டிஸ்க்கவுண்ட் பண்ணி தான் பதினேழாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிருக்கேன் மேடம் நான் மற்ற இடத்தோடஉங்களுக்கு இங்கே நல்லா தான் இருக்கும்

உங்களுக்கு எது மேடம் விருப்பம் நீங்கள் சொன்னி நீங்கள் கல்யாண மண்டபத்தோட அட்ரெஸ் சொல்ட்டிங்னா நாங்கள் வந்து அங்கே அந்த கல்யாண மண்டபத்துல மேனேஜர் இருந்தாங்கன்னா அவங்கள்கிட்ட சொல்லிடுங்கள் இது மாதிரி கேபிஆர் காய்கறி மண்டிலிர்ந்து காய்கறி வருதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் போய்ட்டு அங்கே டெலிவரி பண்ணிடுறோம் மேடம் நீங்கள் வந்து எனக்கு ஜிபே நான் உங்களுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் சொல்றன் நான் அதுக்கு நீங்கள் ஜிபேல நீங்கள் அமௌன்ட் பே பண்ணிடுங்கள் மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்